நம்மோ இப்போது ஒரு பாட்டு பாடுகிறோம் அப்படினு சொன்னால் மூச்சுக்கட்டுப்பாடுங்கிறது இருந்தால் தான் வந்து அந்த பாட்டு வந்து பாட்டாக இருக்கும் இல்லேனு சொன்னால் ஏதோ ரைம்ஸ் சொல்கிற மாதிரி ஆயிடும் சில பாட்டிலலாம் பார்த்திங்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்குணும் ரெண்டாவது வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும் சுதி கொஞ்சம் மாறி வரும் சுதி வந்து மா தாளத்துக்கு ஏற்றமாதிரி மாறிக்கொண்டு போகணும் அப்போ என்ன ஆகும் நம்ம அந்தமாதிரிஅந்த பாட்டை அந்தமாதிரி பாடினா மட்டும் தான் நல்லா இருக்கும் சும்மா நம்ம சும்மா ஏனோ தானோ அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தைகள்ல உச்சரிப்பு இல்லாமல் அந்த மூச்சுக்கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பாடுனோம்னு சொன்னால் அந்த பாட்டுக்கு ஒரு அழகே இருக்காது ஏன்னா ஒரு பாட்டுக்கு வந்து அதுனுடைய அழகே என்னனு பார்த்திங்கன்னா அந்த உச்சரிக்கிறது அந்த ரிதம் மாறாமல் பாடுகிறது ரெண்டாவது வந்து அந்த அந்த முடிக்கிற இடங்களெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்த அணுக்களோட முடிக்கணும் கரெக்டான அந்த டெம்ப்போவோட பாடணும் அப்போத்தான் வந்து அந்த அந்த மூச்சுக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும் தான் அந்த வார்த்தைகளை தெளிவாக நம்ம கொண்டுப்போய் சேர்த்த முடியும் அப்ப தான் அந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்னா அது அப்போ தான் அந்த பாட்டுக்கு ஒரு உயிர் இருக்கும் அந்த பாட்டில வந்து ஒரு உயிர் இருக்கணும் சும்மா சப்பையா ஏனோ தானோ அப்படினு கேட்குறமாரி பாடணும்னு சொன்னால் அது வந்து நல்லா நல்ல ஒரு பாடகனுக்கு அடையாளம் இல்லை மூச்சுக்கட்டுப்பாடுங்கிறது கண்டிப்பாக வந்து பாடும் போது இருந்தால் மட்டும் தான் ஒரு குயிலுனா நம்ம பாடும் பொழுது அது ப அப்படிங்குறமாதிரி வாய்ஸ்ல போயிடும் ரெண்டாவது பார்த்திங்னா அந்த மூச்சை நல்லா இழுத்து பாடணும் அந்த அந்த கண்ட்ரோல் அந்த பிரெத் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் வந்து எல்லா பாட்டுமே கரெக்டான முறையில நம்ம பாட முடியும் இல்லைனு சொன்னால் வச்சிக்க பாட்டு ஏனோ தானோ அப்படினு சொல்லி போயிடும் அந்த பாட்டில வந்து எதுவமே இருக்காது சில நாட்டுப்புற பாடல்கள் கிராமியப்பாடல்கள்லாம் பார்த்திங்கனு சொன்னால் நம்ம குத்துப்பாடல் அதுமாதிரி எல்லாம் கூட நம்ம பாடிட்டு ஈஸியாக பாடிட்டு போயிடலாம் ஆனால் அந்த இந்த இந்த இந்த பாடல்களைத்தான் பரதநாட்டியம் சாங்ஸ்க்கு வர்ற பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிதத்தோட இருக்கணும் தாளம் மாறக்கூடாது அந்தமாதிரி இருந்தால் மட்டும் தான் பாட்டு கேட்குறக்கு நல்லா இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா அந்த த்ரோட்டு அந்த தொண் மூச்சுக்கட்டுப்பாடு வரணும்னு சொன்னால் நல்லா நம்ம சுடுதண்ணி குடிக்கணும் அது சுடுதண்ணி குடிக்கும் பொழுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பாடுகிறதுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூச்சுக்கட்டுப்பாடு இருக்கணும் மூச்சு நிறைய காலையில எழுந்திருச்சவுடனேயே எழுந்திருச்சவுடனேயே இந்த நுரையீரல்லாம் சு சுருங்கி விரிகிறமாதிரி நம்ம மூச்சு நல்லா இழுத்து விடணும் இழுத்து உள்ளுக்குள்ளே இழுத்து அந்த மூச்சை வெளிய விட்டோம்னால் அந்த நுரையீரலை வந்து நல்லா சுருங்கி விரியும் பொழுது அது வந்து ரொம்ப இலகுவாயிடும் அப்படி அந்த இலகுவாகிருச்சு அப்படினு சொன்னாவே நம்ம அந்த மூச்சுக்கட்டுப்பாடை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் இல்லை அப்படிங்குற பட்சத்தில் நம்ம வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து பாடிகிட்டே இருப்போம் அந்த மூச்சுக்கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பாட்டு பாதியில நின்று போயிடும் அதான் அந்த அந்த அந்த இதே நம்ம கொண்டுப்போய் சேர்த்த முடியாது அந்த பாட்டினுடைய வியூ அழகை வந்து கொண்டு போய் சேர்த்த முடியாது அந்த மூச்சுக்கட்டுப்பாடு இல்லேனு சொன்னால் பாடவே முடியாது அந்த மூச்சுக்கட்டுப்பாடுக்கு தான் வந்து நம்ம காலையில எழுந்துருச்சோடனேயே வந்து மூச்சுப்பயிற்சி பண்ணணும் மூச்சுப்பயிற்சி பண்ணால் மட்டும் தான் வந்து அந்த கண்ட் கண்ட்ரோல்ல நம்ம வச்சிக்க முடியும் அந்த நுரையீரல் வந்து கண்ட்ரோல்ல வச்சிட்டோம்னால் மட்டும் தான் அந்த இதாகவும் ரெண்டாவது வந்து மூக்கு வந்து அடைச்சிருந்தாவோ கு சளி பிடிச்சிருந்தாவோ வந்து நம்ம கண்ட்ரோல்லா வச்சிக்க முடியாது அதுக்கு தான் வந்து சொன்னால் சுடுதண்ணிகளை வந்து நம்ம அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கும் பொழுது வந்து அந்த மூச்சு வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் யோகா பண்ணலாம் மூச்சுப்பயிற்சி பண்ணலான் தியானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணமுன்னு சொன்னாவே நம்மளுக்கு அந்த மூச்சுப்பயிற்சி நம்ம வளர்த்துக்கலாம் அந்த மூச்சுப்பயிற்சி வளர்த்து அப்படி சொன்னாவே நம்ம ஈஸியாக வந்து பாட்டுக்களை பாட்டுக்களை எல்லாம் பாடலாம் குளிர்பானங்களை எல்லாம் தவிர் தவிர்த்துட்டு இருந்தோம்னால் மட்டும் தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய பாடும் போது அந்த மூச்சுக்கட்டுப்பாடை கண்ட்ரோலாக நம்ம வச்சிக்க முடியும் இல்லைனா ஏனோ தானோ எல்லா கூல் டிரிங்ஸ் எல்லா ஐஸ் கிரீம் எல்லாம் நம்ம சாப்பிட்டு பாட்டு பாடலான்னு சொன்னால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம ஒரு பக்கம் பாடுவோம் அது ஒரு பக்கம் போகும் சரியா அந்த பாட்டு பாடும் பொழுது அந்த பாட்டுக்கு வந்து உயிர் கொடுக்குணும் அப்படினு சொன்னால் நம்ம வந்து மூச்சுப்பயிற்சி கண்டிப்பாக தேவை மூச்சுப்பயிற்சி இருந்தால் மட்டும் தான் வந்து அந்த பாட்டை கட்டுப்பா மூச்சுக்கட்டுப்பாடோட பாட முடியும் அந்த பாட்டில என்ன நெளிவு சுளிவுகள் இருக்கோ அதுக்கு தகுந்தமாதிரி நம்ம பாடணும் அப்போ தான் வந்து அந்த பாட்டு அழகாக இருக்கும் இல்லைனு சொன்னால் நம்ம கண்டிப்பாக நல்லாவே இருக்காது அதே வளர்த்துறக்கு நம்ம வந்து பயிற்சிகள் செய்யணும் பயிற்சிகள் செஞ்சால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மூச்சுக்கட்டுப்பாட கண்ட்ரோல்க்கு வர முடியும் இல்லைனு சொன்னால் நம்ம கண்ட்ரோலுக்கு வரவே முடியாது சரிங்களா